ஆ ஹலோ சொல்லுங்கள் மேடம் ஆ வணக்கங்க ஆ ஆமாம்ங்க ஆமாம்ங்க ஆ சொல்லுங்கங்க ம் ஓகேங்க ஆமாம்ங்க தரமாக இருக்கும் காய்கறி எல்லாம் எல்லா ஆர் ஆர்கானிக் காய்கறி தான் இங்கே எல்லாமே எதுவுமே பூச்சி மருந்து கலக்காத காய்கறி அதனால் நீங்கள் நம்பி வாங்கலாம் மீதி மற்ற காய்கறி மாதிரி பூச்சி மாதிரின்னா டேஸ்ட்டு மாறும் ஆனால் இதில் வந்து நீங்கள் ஆர்கானிக்காக பண்ணுறதுனால உங்களுக்கு டேஸ்ட் இன்னும் கூடவும் செய்யும் நீங்களே அடுத்த ஆட்ரு எங்களை நம்பி கொடுப்பீங்க பாருங்களேன் அந்தளவு நாங்கள் உங்களுக்கு பேர் வாங்கி கொடுப்போம் ஃபங்க்ஷனையும் சிறப்பாக பண்ணிவிடுவோம்

எல்லாமே தரமாக ஃபிரெஷ்ஷாக இருக்கும்ங்க நீங்கள் அதுக்கு கவலையே படவே தேவையில்ல அதுக்கு நான் கேரன்ட்டி ம் ஓகேங்க ம் ஓகேங்க ஓகேங்க ஓகேங்க ஓகேங்க அனுப்ச்சுட்டு விட்டுடுறேங்க ஆ எல்லாமே நாங்கள் தரமாக பண்ணிடுறோங்க ஆ உங்களுக்கு என்னென்ன மாதிரி டிஷ் பண்ணுறீங்கன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு ஏத்தமான காய்கறி எல்லாம் நாங்கள் தருவோம்ங்க நாங்கள் நீங்கள் உங்களுக்கு சமைக்கணும் ஒரு குறிப்பிட்ட மெனு வெச்சிருப்பீங்கள்ல ஆ ஓகேங்க ஓகேங்க அதெல்லாம் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு தரமா கரெக்டாக உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக கரெக்டான டைமுக்கு அனுப்ச்சு வெச்சிருவோங்க எல்லாம் ஃபிரெஷ்ஷாக இருக்கும் ஆ சொல்லுங்கங்க இருங்கள் நோட் பண்ணிக்கிறேன் ஆ சொல்லுங்கள் மேடம் ஓகேங்க பவுனம்மாள் மண்டபம் ஓகேங்க ஓகேங்க ஓகே எங்கேங்க எந்த ஊர் ஆ ஓகேங்க ஓகேங்க சிறப்பாக பண்ணிடலாங்க எங்களை நம்பி கொடுக்குறீங்க நாங்கள் சிறப்பாக நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் மாதிரி நாங்கள் பண்ணிக் கொடுக்குறோம் ம் எனக்கு மட்டும் அட்வான்ஸ் மட்டும் ஒரு இருபத்தஞ்சாயிர்ரூபா கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்குங்க முன்கூட்டியே அட்வான்ஸ் கொடுத்தீங்கன்னா

ம் ம் நீங்கள் நேரில் வந்து கூட ஒரு தடவை நம்ம காய்கறி கடையை நீங்கள் வந்து பார்த்தா கூட எப்படி நீங்களே பாருங்களேன் காய்கறிலாம் ஃபிரெஷ்ஷாக இருக்கும் நீங்கள் இதை பார்த்துட்டு கூட நீங்கள் அட்வான்ஸ் கொடுக்கலாம் இல்லையா உங்களுக்கு ஜிபேவில் கூட நாங்கள் நம்பர் அனுப்பிடுறேன் நீங்கள் அப்படி கூட நீங்கள் நம்பர் கொடுக்கலாம் ஒரு மூணு நாள் நாலு நாள் முன்னாடி அட்வான்ஸ் கொடுத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் நான் அடுத்தது நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலான்னுட்டு ம் ஆ வாங்க நேர்லேயே வாங்க நேரில் வந்தால் நீங்கள் ம் ஆ மறக்காமல் அந்த லிஸ்ட்டை கொடுங்கங்க அந்த என்ன சமைக்கப் போகிறீங்க அதலாம் நீங்கள் லிஸ்ட்டு கொடுங்க நம்பி கொடுங்க சரிங்க ஆ ரொம்ப நன்றிங்க வெச்சிட்றேங்க